நான் ஏதாவது சமைக்கணும்னா ஒன்று டிவி ஷோ பார்ப்பேன் அப்படி இல்லைனா இந்த யூடியூப் சேனல் பார்ப்பேன் அதில் சமை சமைக்கலாம் வாங்க டாடி ஆறுமுகம் சமையல் சூப்பர் சமையல் சமையல் வேட்டை என் சமையல் அறையில் சவால் சமையல் குக் வித் கோமாளி இதெல்லாம் பார்ப்பேன் இதில் எனக்கு இந்த சேனலை விட பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடி ஆறுமுகம் சமையல் ஏன்னால் அவர் தந்தூரி செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் ரொம்ப க்ரிஸ்பியாவும் சூப்பராவும் செஞ்சாரு அதுவுல்லாமல் சொல்லிக்கிட்டே செஞ்சார் அதுவுல்லாமல் நல்லா சூப்பரா செஞ்சார் எப்படி இருக்கிற பொருள் வச்சே செய்யலாம் அப்படின்னு சொன்னார் அடுத்தது யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக் சேனல் கற்றது கையளவு இண்டியாஸ் ரெசிபிஸ் த டைனி ஃபுட் மினி ஃபுட் தி சென்னை சமையல் இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா சென்னை சமையல் இதில் சென்னை சமையல்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக சமைப்பாங்க புதுப்புது டிஷ்ஷாக செய்வாங்க அதுவுல்லாமல் அவங்க செய்யறது எல்லாம் சூப்பராகருக்கும் எவ்வளோ போடணும் எவ்வளோ எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ போடணும் அதெலாம் சொல்லுவாங்க கரெக்ட்டாக கரெக்ட்டாக சொன்னால் சூப்பராக நம்ம இது பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அவங்க பேசிக்கிட்டே சமைப்பாங்க அதுவுல்லாமல் எத்தனை நிமிஷம் இருக்கணும் எத்தனை நிமிஷம் இருக்கக் கூடாது அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்து நான் ஒன்று செஞ்சேன் பிரெட் அல்வா செஞ்சேன் பிரெட் அல்வா செய்யும்போது சூப்பராக இருந்துச்சு செஞ்சதுக்கப்புறமாவும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்துச்சு அது நான் மட்டும் சாப்பிடாம எங்கள் வீட்டுக்கு கொடுப்பேன் எங்கள் வீட்டுக்கு மட்டும் கொடுக்காம பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்தேன் எல்லோருக்கும் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு